தமிழ் மொழி தொடக்க காலம் முதல் இந்த காலம் வரை பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கியது தமிழ் மொழி உலகளவில் பேசக்கூடிய மொழி இன்றளவும் ஆனால் இந்த கொஞ்ச வருஷமா வந்து என்னாகுதுன்னா வந்து தமிழ் மொழியை பேசக்கூடிய எண்ணிக்கை வந்து குறஞ்சிட்டே இருக்குது தமிழ் வந்து படிக்கிறதுனுடைய இது எல்லாமே ஹிந்தி திணிப்பு அது மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மாறிகிட்டே இருக்குது தொடக்கக் காலத்தில் வந்து தமிழ்மொழியை வந்து என்ன பண்ணுறாங்ன்கனா வந்து ஓலைச்சுவடிகள் வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எழுதி வச்சுருந்தாங்க அந்த ஓலைச்சுவடிகள் வந்து இன்றளவும் வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுருக்காங்க தொல்லியல் ஆய்வுகளும் பண்ணுறாங்க தமிழ் மொழிகளை வைத்து உவே தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உவே சாமிநாதர் ஐயர்தான் வந்து முதல் முதலாக வந்து இந்த தமிழ்மொழியை பாதுகாக்கிறதுக்காக வந்து வீடு வீடாய் இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிணாருன்னா வந்து சேகரிச்சு அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய தமிழ்மொழிய பற்றின நிறைய விஷயங்கள் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அதனுடைய தாக்கம் வந்து எப்படி இருந்துச்சின்னால் வந்து இன்றைக்கி வந்து அந்த கலாச்சாரத்தில் கொண்டு வந்திருக்கு பொங்கல் பண்டிகையை வந்து பொங்கல் பண்டிகை வந்து நம்ம வந்து கொண்டாடும்போது வந்து வேட்டி சட்டை அது மாதிரி வந்து தாவணி பெண்கள் வந்து சேலை வந்து உடுத்தணும் இதே மாதிரி பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் வந்து கொண்டு உள்ளடக்கியது தான் வந்து தமிழ்மொழி தமிழ்மொழிதான் வந்து எல்லாத்துயும் காரணம்